தோட்டத்தில நம்ம வச்ச செடி பூத்தாலும் சரி காய்ச்சாலும் சரி அது எப்படி இருந்தாலும் பார்க்குறதுக்கு வந்து மனசது அது ஒரு வார்த்தையால் சொல்லவே முடியாது அப்படி ஒரு சந்தோஷமாக இருக்கும் மனதுல எவ்வளோ கவலை இருந்தாலும் எவ்வளோ மனதுல அழுத்தம் இருந்தாலும் அந்த செடிகள் கொடிகள் காய் பழம் இதெல்லாம் நம்ம பார்க்கும் போது மனசுக்கு ரொம்ப அப்படியே ஒரு நிசப்தமான அமைதியை கொடுக்கும் ஒரு நிம்மதியை கொடுக்கும் ஆயிரம் மருந்தால் சரி பண்ண முடியாத ஒரு விஷயத்த வந்து நம்ம தோட்டத்தில் நம்ம வச்ச செடிகள் வந்து நமக்கு கொடுக்கும் எவ்வளோவோ யோகா செய்கிறோம் எவ்வளோவோ தியானம் பண்ணுறோம் எவ்வளோவோ உடற்பயிற்சி செய்கிறோம் அதெல்லாம் கொடுக்க முடியாத ஒரு அமைதியை மன அமைதியை வந்து நம்ம தோட்டம் நமக்கு கொடுக்கும் இது வந்து நான் ரொம்ப நல்லாவே உணர்ந்திருக்கேன் எங்கள் வீட்டு தோட்டத்திலயா இருந்தாலும் துளசி ஓமவல்லி வெற்றிலை இந்த மாதிரியான மருந்து குணம் உள்ள செடிகளும் இருக்குது பூச்செடி அப்படின்னு பார்த்தா ஒரு பத்து வகையான செடி இருக்குது காய் எல்லாமே வீட்டு தோட்டத்தில் இருக்கிறதுனால நான் விவரமாகவே சொல்ல முடியும் காலையில் எல்ந்துருச்சி அந்த செடிகொடிகள் இருக்கிற தோட்டத்துக்கு நம்ம போயிட்டோம்னா அந்த நாளே ரொம்ப நல்லா அழகானதாக இருக்கும் ஏன்னா காலையில் எந்துருச்சோன்னே மனதுக்கு ஒரு அப்படியே இயற்கை பச்சை பச்சை பசேல்ன்னு இருக்கிற செடி இயற்கை சூழல் காலையில் அந்த ரம்மியமான பொழுது இது எல்லாமே வந்து நம்ம மனதை நல்லா வச்சிருக்கும் அப்போது வந்து நம்ம செய்கிற செயலும் வந்து நிச்சயமாக நல்லா இருக்கும் அந்த நாள் ஃபுல்லாவே நமக்கு நல்லா கொடுக்கும் அதுவும் இல்லாமல் எவ்வளோ தான் நம்ம கடையில் வாங்கி சாப்பிட்டாலும் வீட்டு தோட்டத்தில் காய்க்கிற காய்கறிகள் பழம் இதெல்லாம் சாப்பிட்ற மாதிரி ஒரு நிம்மதி கிடைக்காது ஒரு சந்தோஷம் கிடைக்காது நாலு காய் பறித்து வீட்டில் இருக்கிறத அப்படி வச்சிட்டு ஒரு பார்வை பார்க்கும் போது மலையளவு நம்ம கடையில் வாங்கி வச்சிட்டு நம்ம பார்க்கும் போது கிடைக்காத அந்த சந்தோஷம் அந்த நாலு காய் பார்க்கும் போது நம்ம மனசுக்கு கிடைக்கும் அது எப்படி சொல்கிறதுன்னே தெரியல இப்போது பூவாக இருந்தாலும் அப்படித்தான் பூ வந்து அது சாதாரண பூவாக இருக்கும் அது எல்லார் வீட்டிலையும் பூக்கிறதா இருக்கும் அந்த பூவை வந்து நம்ம பறித்து கையில் வச்சிருக்கும் போது நம்மளை அறியாமலே அதை முகர்ந்து பார்த்து அப்படியே அதை ரசித்து அந்த மாதிரியான ஒரு சின்ன குழந்தையாட்டம் நம்மளை ஆக்கிடும் அந்த தோட்டம் இளமையாக கொடுத்துரும் நம்ம மனசை ரொம்ப அழகா இருக்கும் அந்த ஒரு நொடி அந்த செடி கொடிகள்லாம் பார்க்கும் போது ரொம்ப அழகாக இருக்கும் ரெண்டாவது செடி கொடிகள் அப்படின்னு நம்ம வைப்போம் அதில் வர கிளிகள் குருவி இந்த மாதிரியான பறவைகள்லாம் பார்க்கும் போதும் அது அந்த தோட்டமே ஒரு அழகானதாக ஆயிடும் ரொம்ப அழகானதாக ஆயிடும் நம்ம மனசையும் சேர்த்து அழகாக்கிடும்